தமட்ல தமிழ்நாட்டில வந்து நடக்கிற எல்லா எல்லா விஷயத்தியுமே வந்து நியூஸ் மூலமாகதான் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சிக்கிறாங்கள் அப்போது அந்த நியூஸ் எல்லாமே வந்து அவங்க நம்புகிறாங்க நம்ப போய்தான் வந்து ஓகே அப்படின் சொல்லிட்டு அதை அக்சப்ட் பண்ணிக்கிறாங்கள் தமிழ்நாட்டில முக்கியமாக வந்து வர்ற எல்லா நியூஸ்மே நம்ம பார்க்குற எல்லா நியூஸ்மே வந்து உண்மையாக இருக்கிறதும் இல்லை ஏன்னா அதில் ஃபேக்கு ஃபேக் நியூஸ்ஸும் நிறையா கொடுக்குறாங்க இப்போது இன்ட்ரிவியூஸ்ல வந்து நிறைய நிறைய நியூஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க அதாவது இன்ட்ரிவியூஸ்ல கேட்கப்பட்ற கேள்விகள்ல நியூஸஸ் நியூஸ் சம்மந்தப்பட்டது வந்து நிறையா நமக்கு வந்து கொடுக்குறாங்க என்னன்னா இப்போது அங்கே அதில் ஏதாவது ஒரு நியூஸ் அப்டேட் பற்றி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்போ அந்த அப்டேட் வந்து நம்ம எதிலேருந்து இது பண்ணணும் அப்படின்னா நியூஸ்லேருந்துதான் நம்ம எடுக்கணும் நம்ம டெய்லி நியூஸஸ் வந்து நம்ம டெய்லியும் பார்த்தா மட்டுந்தான் நமக்கு டெய்லியும் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ இன்ட்ரிவியூஸ் மட்டும் இல்லை நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறோம் எல்லாமே க்ரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்ஸு அந்தமாதிரி இருக்கிற எல்லா எக்ஸாம்க்குமே வந்து நியூஸ் அடிப்படையில்தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்போ அந்த நியூஸ் அடிப்படையில் எடுக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம வந்து அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்பவும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குறோம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதில் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்ஸும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுன்னா இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க ஆட்சி ஆட்சி நடந்துக்கிட்டிருக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து நமக்கு வேற ஒருத்தவங்க ஆட்சி நடந்துகிட்ருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு எத எது வ எது வழியா நமக்கு தெரியுது அப்படின்னா நியூஸ் வழியாதான் தெரியுது அது வ அது வந்து நம்ம மக்கள் பார்க்குற எல்லா நியூஸ் வழியாதான் வந்து தெரியுது ஆனால் நியூஸ் வந்து நமக்கு எதில் கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம டிவியில பார்க்குற நியூஸ் மட்டுந்தான் இல்லை நியூஸ் பேப்பர்லேருந்து கூட நம்ம நியூஸ் கேதர் பண்ணலாம் டிவியில பார்க்கலாம் அப்புறம் சோஷியல் மீடியாஸ்ல நிறைய நியூஸ் நியூஸஸ் வருது எல்லாமே வந்து இந்தமாதிரிதான் நியூஸ்ஸ நியூஸ் ப்ளாக்ஸ்ஸு அந்தமாதிரி இருக்கிற எல்லா இதிலேருந்தும் வந்து நமக்கு நிறைய நியூஸ் வந்து கிடைக்கிது ஆனால் இப்போ நம்ம நம்ம வந்து எல்லா நியூஸ்ஸும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டால் மட்டுந்தான் நம்ம நம்ம வந்து இன்ட்ரிவியூஸ்ல கேட்குற கொஸ்டின் ஆன்சர்ஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து க்ரூப் ஃபோர்ல கேட்குற ஆன்சர்ஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம எ எழுதுற எக்சாம்ஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதோ அதை அதை பற்றின நம்ம வர டிஸ்கஷன்ஸ்ஸு இதிலெல்லாம் வந்து நமக்கு நம்ம வந் நம்ம வந்து அதுக்கு பதில் தெரியணும் நமக்கு எப்பவுமே அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம நியூஸ் பார்த்துதான் நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் அதனால் வந்து எப்பவுமே வந்து நம்ம கால் மார்னிங் எந்திரிச்ச உடனே இவ்வளோ இவ்வளோ டைம் வந்து நம்ம நியூஸ் பார்க்கணும் டெய்லியும் வந்து ரெகுலராக இவ்வளோ ஒரு டென் மினிட்ஸ் நியூஸ் பார்க்கணும் இல்லை ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நியூஸ் பார்க்கணும் அப்படின் சொல்லிட்டு ரெகுலராக வந்து நம்ம நினச்சிக்கணும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு தெரியும் நம்ம அப்டேட் பண்ணி நம் நம்மளை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லா நாலெட்ஜஸ்ஸும் வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு தெரியும் எல்லா நியூஸஸ்ஸும் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் கேதர் பண்ணிக்க முடியும்